ஹலோ சொல்லுங்கள் வணக்கம்ங்க ஆமா சொல்லுங்கள் ஆமாங்க சொல்லுங்கள் நீங்கள் யார் பேசுவது சொல்லுங்கள் சார் நீங்கள் எந்த ஊர் கீழ் காங்கேயம் குப்பங்களா சொல்லுங்கள் சார் உங்கள் நேமு ஓகே சார் சொல்லுங்கள் என்ன வேணும்னு சொல்லுங்கள் ஓகே சார் வீட்டில் எதுவும் ஃபங்ஷன் வருதுங்களா குடி நுழையிற ஃபங்ஷனுங்களா ஆ ஓகே சார் உங்களோட வீட்டு அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் ஓகே சொல்லுங்கள் நூற்றி முப்பத்தி ரெண்டு எந்த தெரு சார் கிழக்கு தெரு ஆ ஓகே சார் உங்களுக்கு இன்னும் எதுவும் தேவை படுதுங்களா இன்னும் எதுவும் வேணுங்களா மல்லாட்டை எண்ணெய் அஞ்சு லிட்ரு ஓகே சார் நாங்கள் இந்த லிஸ்ட்டு போட்டுவிடுறோம் நீங்கள் எப்படி சார் இதை நேரில் வந்து நீங்களே வாங்கிக்கிறீங்களா இல்லை ஹோம் ஹோம் டெலிவரிங்களா

ஓகே சார் ஓகே சார் நாங்கள் பண்ணுறோம் கண்டிப்பாக பண்ணுறோம் எப்போ சார் வேணும் உங்களுக்கு டூ டேஸ்லைங்களா ஆ ஓகே சார் நாங்கள் வந்துட்டு கணக்கு போட்டு சொல்லிடுறோம் டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் தவுசண்ட் ஆகும் சார் இதுக்கு

கோதுமை பத்து கிலோ ஃபைவ் ஹண்ட்ரேட் ருபீஸ் வரும் சார் அரிசி வந்து ஒரு ரெண்டாயிருபா வரும் சார் அது நீங்கள் கேக்கிற ரைஸ் ஓகேங்க அப்புறம் எண்ணெய் எதோ சொன்னீங்கள் இல்லையா எல்லாம் டோட்டலாக வந்துட்டு ஃபைவ் தவுசண்ட் வருது நீங்கள் நீங்கள் எதுவும் அட்வான்ஸ் எதுவும் கொடுக்குறீங்களா ஏதாவது கொஞ்சம் அட்வான்ஸ் போட்டுவிட்டீங்கன்னா நாங்கள் வந்து ஆர்டர் கன்பார்ம் பண்ணிப்போம் ஆ ஓகே சார் இந்த நம்பருக்கு பண்ணிடுங்கள் ஜிபே பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துடுறோம் சார் நாங்கள் ஆக்ச்சுவலாக நாளைக்கி முடிஞ்சளவுக்கு நாளைக்குள்ள டெலிவரி பண்ணிடுறோம் சார் ஆ ஓகே சார் நாங்கள் வரதுக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு தான் சொல்வோம் கால் பண்ணுவோம் உங்களுக்கு ஓகேங்களா நம்ம நம்ம கடையில் வந்துட்டு எல்லாம் வந்து பெர்ஃபெக்ட்டாயிருக்கும் எந்த குறையும் இருக்காது குவாலிட்டிலாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் வந்து நிறைய பேருக்கு நீங்களும் இன்னும் ரெக்கமண்ட் பண்ணனும் சார் நிறையா பேருக்கு நீங்களே பாருங்கள் இப்போ நாங்கள் கொடுக்குற திங்ஸை வச்சு பார்த்து நீங்கள் வந்து எல்லோருக்கும் இந்த மாதிரி கஸ்டமர்ஸை வந்து எங்கள் எங்கள் கிட்ட சொல்லுவீங்கள் இந்த இவங்கள் கிட்டே வாங்கினால் நல்லாயிருக்கும் பொருள் தரமாயிருக்கும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க சரிங்களா ஓகே சார் நாளைக்கு ஈவினிங்குள்ள மோஸ்ட்லி டெலிவரி பண்ணிடுறோம் சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ஆ இப்போ பண்ணிடுறேன் சார்